எங்கள் ஊர் செய்தித்தாளில் புதுசாக கண்டுபிடிப்புக்கள் என்ன அதிகமாக வந்துது அப்படின்னா இந்த கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் பெருமைப்படக்கூடிய விஷயம் இதெல்லாம் நம்பளுக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கு அதற்கான மருந்துகள் நம்ப நாடு நம்ம மாநிலம் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு அதே நேரத்தில் எவ்வளோ மக்கள் இப்போ இந்த கேன்சர் அப்படின்றதெல்லாம் வந்து வயிறுவலி லூஸ்மோஷன் மாரி ரொம்ப சகஜமாக எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு பத்துப்பேர் குடும்ப கொண்ட குடும்பம் ஒரு பகுதியில வாழுதுன்னா அதில் ஒருத்தருக்காவது அந்த கேன்சர் இருக்கு ஒரு குடும்பத்துலையும் யாருனா ஒருத்தராவது பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நம்பளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சூழ்நிலை இந்த நம்ம வாழ்க்கை முறை இது எல்லாமே வந்து இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு வியாதியை நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் வர்றாமாதிரி ஆயிடுச்சு முதல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப ரேர் யாருக்காவது கேன்சர் வந்துடுச்சுன்னா ரொம்ப ரேராக ஐயோ இவங்களுக்கு கேன்சரா அப்படின்னு ஆச்சரியமாப் பார்ப்பாங்க அதிர்ச்சியாக பார்ப்பாங்க இப்போ அந்த அதிர்ச்சியே இல்லை ஓ இவங்களுக்கு கேன்சரா அவங்களுக்குக்கூட கேன்சர் அப்படின்றமாரி ரொம்ப சகஜமான விஷயமாக ஆயிட்டுருக்கு ஆனாலும் இது என்ன தான் சகஜமான விஷயமாக இருந்தாலும் இது ஒரு உயிர்க்கொல்லி நோய் இதில் வந்து எந்த மாற்ற கருத்துக்களும் யாருக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்போ இந்த உயிர்க்கொல்லி நோய் சகஜமாக ஆக ஆக எத்தனை உயிர்களை இழக்கப் போகறோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் அதற்கான ஒரு கண்டுபிடிப்பா வந்து இப்போ அந்த மருந்து வந்துருக்கு அப்படின்ற செய்தித்தாள்ன செய்திகள கேட்டவுடனே ரொம்ப ஆறுதலாக இருக்கு எதோ ஒரு கொஞ்சம் ஃசேப் ஆயிட்டமோ அப்படின்ற ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கிது ஸோ இனி வ உயிர்களாவது இனி கேன்சர் மாதிரியான நோய்களை பாதிக்கப்பட்ட உயிர்களாவது காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்குது அதனால செய்தித்தாள்களை பார்க்கும்போதுதான் இந்தமாதிரி ஒன்று ஆறுதலான விஷயங்களும் கிடைக்கிது இந்தமாதிரி இன்னும் கண்டுபிடிப்புக்கள் அதிகமாக அதிகமாக வரணும் அதேமாதிரி இந்த கண்டுபிடிப்புக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு செய்தித்தாளில் செய்திகளாக மட்டும் இருந்துவிடாம அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கணும் அதுக்கு அரசு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்த அரசு எடுக்கிற ஸ்டெப்ஸ் மூலமாக அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அதை கண்டுபிடிச்ச மருத்துவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அதே அந்த மருந்து அந்த நோயாளிகளுக்கும் நோயாளிகள்னா இறுதிக்கட்ட நோயாளிகள் வரைக்கும் அதாவது பணத்துக்கு கஷ்டப்படுற ஒரு சாமானிய மக்கள் வரைக்கும் போய் சேர்றதுக்கும் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது தான் என் கருத்து ஸோ இந்த கண்டுபிடிப்புகள்ன்ற எல்லாமே வந்து செய்தித்தாள்கள் மூலம் தெரிஞ்சிக்கிட்ட விஷயம்